நான் வந்து தமிழை தாய்மொழியாக கொண்டதில் ரொம்ப பெருமிதம் அடைகிறேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம் தாய்மொழி தான் தமிழ்மொழி நம்ம தமிழ்மொழிக்கே ஒரு சிறப்பு இருக்குதுங்க எட் எந்தவொரு ஊர்லேருந்து வந்தாலும் எல்லோராலையும் சீக்கிரமாக கற்றுக்கக்கூடிய மொழி நம் தமிழ்மொழிதாங்க நம்மளால் அடுத்த ஊருக்கு போய் மற்றவங்களுடைய மொழியை கற்றுக்கிறது நமக்கு ரொம்ப சிக்கலாக கஷ்டமாயிருக்கும் ஆனால் நம்ம தாய்மொழியை வெளியிலிருந்து வராங்க பாருங்க மகாராஷ்ட்ராலேந்து வராங்க குஜராத்திலேந்து வராங்க இந்தமாதிரி இருந்து வரவங்க எல்லோருமே அவ்வளோ அழகாக கேரளாலேந்து வரவங்க எல்லோருமே சரளமாக தமிழ் பேச கற்றுக்குவாங்க ஆனால் நம்ம த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களால மட்டுந்தான் அத் மற்ற மொழிகளை கற்றுக்க ரொம்ப சிரமப்படுவோம் அப்போ நம்ம தாய்மொழி ரொம்ப சிறந்த மொழிதானே எல்லாராலேயும் ஏற்றுக்கொள்ளபடுற மொழி எல்லாராலேயும் பேசுகிறதுக்கு தூண்டுற மொழி நம்ம தமிழ்மொழி அப்போ நம்ம எவ்வளோ பெருமிதம் அடையணும் இந்த தமிழ்மொழியில் திருக்குறளில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லி நம்ம திருவள்ளுவர் எழுதியிருக்காரு எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பார்த்திங்களா எடுத்த உடனே அ ன்ற எழுத்துக் கொண்டு எ சொல்லியிருக்குறாரு அந்த வார்த்தைகள் ஒன்று ஒன்றும் கேட்கும் போது எவ்வளவு அழகாருக்குது அதேமாதிரி நாவால் சுட்டவடு தீயினால் சுட்டபுண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு அப்படினா என்ன அர்த்தம் நம்ம நாக்கால் எது ஒன்று பேசினாலும் அந்த வார்த்தை வந்து என்றைக்குமே அப்படியே இருக்கும் ஆனால் இதே தீக்காயம் அடைஞ்ச புண்ணுக்கூட மறைஞ்சு போயிடும் ஆனால் நம்ம நாவால் பேசுகிறது மறையவே மறையாதுன்றத எடுத்து சொல்லி சொல்கிறாங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க திருக்குறளில் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க அப்போ நம்ம எவ்வளோ நம்ம தமிழ்மொழி சிறந்த மொழின்னு பார்த்திங்களா கருத்தும் கணிப்பும் அவ்வளோ அழகாக ஏற்ற மொழி நம் தமிழ்மொழி நான் தமிழ்நாட்டில் பிறந்தத நினைச்சி நானு என்னுடைய தாய்மொழி தமிழை நினைச்சி நான் ரொம்ப பெருமிதம் அடைகிறேங்க